ஆக்சுவலாக வந்து காலேஜ் நான் எப்போ ஜாயின் பண்ணேன்னால் வந்து செப்டம்பர் டுவெல் டுவென்ட்டி எயிட்டின் அப்போதான் ஜாயின் பண்ணேன் அது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் எனக்கு இன்னுமும் ஒரு அந்த டே வந்து எனக்கு மெமரபுலான டேன்னு கூட சொல்லலாம் ஒரு அதுக்கு முன்னாடி வந்து திங்கிங்லியே இருந்தது நம்ம காலேஜ் போ போகிறோம் எப்படி இருக்கப்போகிறோம் எப்படி படிக்கப் போகிறோம் காலேஜ்லாம் எப்படி இருக்கும் எல்லாரும் எப்படி இருப்பாங்க நம்ப பழகுவோமா பழக மாட்டோமா நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம யாருகிட்டையும் பேசினது இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா தாட்லாம் இருந்தது அந்த தாட்டோடு தான் நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணேன் விநாயக சதுர்த்திக்கு மொதல் நாள் தான் நான் வந்து காலேஜ் போனது காலேஜ் போனப்போ எனக்கு எல்லாருமே புதுசாக தெரிஞ்சாங்க அங்கே எல்லாருமே புதுசாகவும் இருந்தது நடந்ததெல்லாம் அந்த காலேஜ் வேணான்னுதான் சொன்னேன் அதுக்கப்புறம் போய் நானே ஜாயின் பண்ணிட்டேன்னும் சொல்லலாம் ஒரு புதுசாக இருந்ததுன்னு சொல்லலாம் அங்கே இருக்கவங்க வந்து எங்கிட்ட பேசின விதம் அங்கேருந்து நான் கற்றுகிட்ட விதம் அங்கே நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு கிடச்ச ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தாங்கன்னா மொத்தம் அஞ்சு பேரு ஆனி யோகி லெக்ஷ்மி மகி பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்வேத்தான்னு ஒருத்தங்க மொத்தம் அஞ்சு பேர் எனக்கு கிடச்சாங்க ஸ்டார்ட்டிங்கில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எல்லாருகிட்டையும் அந்தளவுக்கு பழகலை அதுக்கப்புறம் போகப் போக பழக ஆரம்பித்தோம் ரொம்ப ஒரு கம்பெனி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்போ நிறையா கேம்ஸ் நடந்தது அதுக்கப்புறம் நிறைய புரோக்ராம்ஸ் நடந்தது அதலாம் எனக்கு புதுசாக இருந்தது இதுவரைக்கும் நான் பார்த்தது கிடையாது அந்தமாதிரி ரொம்ப மற்ற பசங்ககிட்டயுமே நிறைய கற்றுக்கிட்டேன் நான் ஷேர் பண்ணோம் ஃபுட்டை ஷேர் பண்ணோம் நிறைய எங்களோடய ஸ்டோரிசை ஷேர் பண்ணோம் எப்படி நாங்கள் இங்கே வந்தோன்றதை ஷேர் பண்ணோம் எந்த ஸ்கூலில் படித்தாங்கன்றத நிறையா சொன்னாங்க ஃபஸ்ட் இயர் வந்து நிறையா ஒரு சின்சியரான ஒரு பர்சனாக தான் நான் இருந்தேன் பன்ச்சுவலான பர்சன் ஹாஸ்ட்டல் வேறே ஸோ அதுக்கேற்ற மாதிரி எழுந்திரிக்கிறது படிக்கிறது அதேமாதிரி போச்சு லைஃப்பு ஃபஸ்ட் இயரில் என்னால் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆவரேஜான மார்க் எடுத்தேன் செகண்ட் இயர் வந்துச்சு செகண்ட் இயர் அதேமாதிரி என்னோடய ஹார்டு ஒர்க் என்னோடய பெஸ்ட்டெல்லாம் போட்டு நான் எப்படி மற்றவங்கள்ட்ட எப்படி நடக்கணுமே மற்றவங்கள்ட்ட எப்படி என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்றது குரோ ஆக வைக்கிறது அப்படின்னே இருந்தது நிறைய பேருகிட்டேருந்து எனக்கு சப்போர்ட் கிடச்சிது நிறைய பேரோடய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு கிடச்சிது அதுவும் இல்லாமல் எனக்கு இதே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டியுமே எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம் அவங்க எப்பவுமே எங்கிட்ட கேரிங்காக இருக்கறது என்னை பற்றி கேட்கறது அப்படின்னு நிறையா ரொம்ப அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவ்வளோ தூரம் வரதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க நாங்கள் செகண்ட் இயருமே ஒரு ஹார்ட் ஒர்க்கான பர்சனாக போச்சு தேர்ட் இயர் வந்து கோவிட் என்றதால் அதுதான் கொஞ்சம் ஒரு இதுவாக ஒரு நார்மலான லைஃப் மாதிரி போச்சு ஒரு வெக்கேஷனில் இருந்தால் எப்படி இருக்கும் ஒர்க் ஃபிரம் ஹோமில் இருந்தால் எப்படி இருக்கும் அதை மாதிரி போச்சுன்னு சொல்லலாம் என்ன ஒன்று வீட்டில் இருந்துட்டு பாதிநாள் அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு பாதிநாள் அப்படியே போனோம் ஓகே அங்கேயும் ஃபைன் நல்லாதான் படித்தேன் நல்லாதான் ஸ்கோர் பண்ணேன் நல்லா இருந்தேன் நல்லாயிருந்தது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவோம் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் செலபிரேட் பண்ணுவோம் நாங்கள் எங்கள் சீனியருக்கு வந்து ஃபேர்வல் பார்ட்டி கொடுத்தோம் நாங்கள் எங்கள் ஜூனியர்ஸுக்கு வந்து ஃபிரெஷர் கண்டெக்ட் பண்ணோம் அதலாம் ரொம்ப ஃபன்னாக இருந்தது கேம் கண்டெக்ட் ப அப்பப்போ கிளாஸில் கிறிஸ்மஸ் கேம் பிரெஸ்ட்டு சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு விளாடுவோம் அவங்களும் நிறைய ஃகிப்ட்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க அதுவுமே எங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது யாரு எங்களோடய பிரெஸ்ட்டு சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க அதேமாதிரி நாங்கள் நிறையா எங்களுக்குள்ளாறயே பாட்டு பாடிக்கிறது கேம் வெளாடறது ஸ்டோரி சொல்வது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா காஸிப்ஸ் பேசுவது அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஒரு சின்ன சின்ன குட்டி மெமரிஸாக இருந்தது இப்போ ஃபைனல் இயரில் கொஞ்சம் ஃபைனல் இயர் வந்துட்டாலே என்ன சொல்லவா வேணும் நம்பதான் கொஞ்சம் காலேஜில் பெரியவங்க அப்படின்ற ஒரு நினப்பு வந்துரும் நல்லாதான் போச்சு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நிறையா அப்ஸ் அண்ட் டௌன்ஸ் இருந்தது நிறைய நம்பளால் பண்ண முடியாத காரியத்தையும் நாங்கள் பண்ணி நிறையா அதில் ஷைன் பண்ணி நிறையா கற்றுக்கிட்டோம் உண்மையாகவே சொல்லப்போனால் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது காலேஜ் விட்டு வரப் போகிறோம் அப்படின்றது இல்லை இருந்தாலும் ஒரு சின்ன இந்த காலேஜுக்கு காலேஜ் இருக்குறவங்களை நம்ப கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம் இவங்களலாம் இனிமேட்டுக்கு எப்போ பார்க்கப் போகிறோம் அப்படின்றது மனதுக்குள்ள ஒரு ஏக்கம் கண்டிப்பாக இருந்தது என்னோடய ஃபேர்வல் வந்து எனக்கு வந்து பிடிச்சிதுன்னு சொல்லலாம் ரொம்ப ஒரு சந்தோஷமான நினைவுகள்லாம் நிறையா பேரை இப்போ மிஸ் பண்றேன் உண்மையை சொல்லப்போனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸு தேங்க்ஸ் தேங்க்யூ டூ தேங்க்ஸ் ஃபார் த மெமரிஸ்